யெஸ் மேம் இன்றைக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு

ஓகே மேம் ஆ ஸ்பைசி சிக்கன் பிரியாணி இருக்குமா ஆ வேறு எதாச்சும் இருக்குமா மேம் ஆ இது சிக்கன் தந்தூரி இருக்குமா ஆ ஓகே மேம் ஆ எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் எனக்கு ஸ்பைசி வந்து அதிகமாக இருக்கணும் பிரியாணியில ஆ உங்கள்கிட்ட எதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்குமா ஆ ஓகே சரி பார்க்குறேன் தெளசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சாப் ஓகே மேம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஜூஸில் என்னென்ன இருக்கு

ஆ ஓகே என்னென்ன இருக்கு நார்மல் ஜூஸில் என்னென்ன இருக்கும் ஓகே மேம் ஐஸ்கிரீம்ஸ் எதாச்சும் இருக்குமா ஆ எனக்கு ஒரு ப்ளாக் கரண்ட் எனக்கு ஒரு ப்ரா ப்ளாக் கரண்ட் வேணும் ஆ ஓகே மேம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க ஸ்பைசி சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி நல்லா ஸ்பைஸ் போட்டு அதிகமாக ஓகேயா ஓகே மேம் தேங்க் யூ மேம்